இந்த நவீன உலகத்தில் வந்து தமிழ்மொலி தான் மிகச் சிறந்த மொழி உலகத்திலையே இருக்கிற மொழியில இந்த தமிழ்மொலி வந்து ரொம்ப சிறப்பான மொழி தூய தமிழ் பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை மொழி இருந்தாலும் எத்தனை மொழி இங்கிலீஷாக இருந்தாலும் கன்னடமாக இருந்தாலும் ஹிந்தியாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஒரு தமிழ் பேசுகிறவங்கள கண்டாவே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் தமிழ் வந்து சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம் சீக்கிரம் வந்து பேசுறதுக்கும் ஆரம்பிச்சிக்கலாம் அதே இந்த ஹிந்திக்காரர் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து தமிழ்நாட்டில சீக்கரமாகவும் வந்து கத்துக்கிறாங்க அதே நாங்கள் வந்து அந்த ஹிந்தியை கற்றுக்க முடிகிறதில்ல எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஆனாலும் வந்து ஹிந்தி எங்களால கற்றுக்கவே முடியல ஆனால் அங்கே இருக்கிற தமிழ் ஹிந்தி ஆண்கள் வந்து பெண்களாக இருக்கட்டும் வந்து தமிழை சீக்கிரம் வந்து எங்கள் இதில் இடத்துலருந்து கத்துக்கிறாங்க தமிழ்மொலி வந்து சீக்கிரம் புரியக்கூடிய மொழி தமிழ்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ல பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ் தூய தமிழா இருக்கும் அதே ஹிந்தி வந்து நம்ம எவ்வளோ தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிப் பார்த்தாலும் அந்த ஹிந்தி நம்மளுக்கு ஒரு இதுக்கூட புரியவே மாட்டேக்கிது ஆனால் தமிழ் பேசுக்கிறவங்கக்கிட்ட நின்னமுன்னா எதுனாலும் ஈஸியாக எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க தமிழ்மொலி தான் வந்து எங்களுக்கு சிறப்பான மொழி அப்படிங்கிறது தோணுது தமிழ்மொலியில பேசுகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா புது புது வார்த்தைகள் புது புது கருத்துகள் வந்து எளிமையாக பேச முடியுது அதே வந்து இங்கிலீஷ் லேங்குவேஜாக இருக்கட்டும் அல்லது ஹிந்தியாக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் அவங்க வந்து அத பேசுகிறது வந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் நாள் ஆக ஆக தான் நம்ம புரிஞ்சிப்போம் ஆனால் தமிழ் அப்படி கிடையாது தமிழ்ல பேசுகிறவங்க வந்து சீக்கிரம் வந்து புரிஞ்சுக்குவாங்க சீக்கிரம் வந்து அதை திருப்பி நாம வந்து பதில் சொல்கிறக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் அதனால வந்து தமிழ் தமிழ்மொழி தான் வந்து உலகத்திலையே வந்து நிறைய சவால்களையும் எதிர்க்கொள்ளுது நிறையா சவால்களை சந்திக்ககூடிய மொழியும் வந்து தமிழ்மொலி தான் நிறைய ஏதாவது பிரச்சனை வந்தாக்கூட அதை வந்து எப்படி எதிர்கொண்டு சவாலாக எதிர்த்து பே பேசுகிறது பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து தமிழ்மொலியில தமிழ் பேசுகிறவங்க ஈஸியாக புரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கூட நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது